இப்போ எல்லாேருமே வந்து ஸ்கூல் படிக்கும்போது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் இருக்கும் அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு நான் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா எம்பிராய்டிங் போட கற்றுக் கொடுத்தாங்க அந்த எம்பிராய்டிங் போட கற்றுக்கிட்டது அதுக்கப்புறம் வந்து முட்டையில் வச்சு அந்த பொம்மை செய்வது அதுக்கப்புறம் வந்து அந்த சார்ட் ஒர்க் வச்சு டிரா பண்ணுறது சார்ட் ஒர்க்லியே கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறது இது மாதிரிலாம் கற்றுக் கொடுத்தாங்க அதில்தான் நான் பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டேன் அதை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிணேன் அந்த எம்பிராய்டிங்கை நம்ம எவ்வளோ இன்னும் டெக்ரேட்டிவ்வாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலாத்தில் ஒரு பிரென்ட்டோட பர்த் டே வந்துச்சுன்னால் அதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுற விதமாக அதில் ஹேப்பி பர்த் டே எழுதுவது அதில் வந்து அவங்க நேம் எழுதுவது அதுக்கப்புறம் வந்து ஒரு கோர்ட்ஸ் எழுதுவது அதுக்கு மட்டும் இல்லாமல் அந்த எம்பிராய்டிங் வந்து எவ்வளோ டெக்கரேட்டிவ்வாக பண்ண முடியும் அதுக்கூட நான் பண்ணி நிறையா பேருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ முட்டை ஓடெல்லாம் வந்து என்ன ஆச்சுனால் அதுக்கப்புறம் நம்ம உடச்சதுக்கு அப்புறம் அது வேஸ்ட் தான் அதை வச்சு என்ன செய்லாமென்னா ஒரு பென்குயின் செய்யலாம் அதுக்கப்புறம் அதை வச்சு ஒரு டால் செய்லாம் அதுக்கப்புறம் வந்து கொட்டாங்குச்சியெலாம் இருக்குதுல கொட்டாங்குச்சி வச்சு நான் என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னா ஒரு பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு டெடி பியரும் ரெடி பண்ணி எங்கள் சோக்கேஸில் வந்து ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சார்ட் பேப்பர்ஸ் கலர் பேப்பர்ஸெலாம் இருக்குதுல நம்ம பிரென்ட்ஸ்க்கு வந்து இப்போ கிரீட்டிங் கார்ட் கிஃப்ட் ஏதாச்சும் கொடுக்குறோன்னா அதை நம்மளே செஞ்சு கொடுத்து இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் அவங்களுக்கு அதை வெச்சு ஒரு கிரீட்டிங் கார்ட் ரெடி பண்ணுறது அப்புறம் சாக்லேட் வந்து நார்மலாக கொடுக்குறதுக்கும் ஒரு கிஃப்ட் சீட்டில் வந்து அதை ரேப் பண்ணி ஒரு கலர் பேப்பர்ஸ் மாதிரி எழுதி அதில் சின்ன கோட்ஸ் மாதிரி எழுதி கொடுத்தோனா அது இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஐஸ் கிரீம் குச்சியெலாம் இருக்குதுல்ல அந்த ஐஸ் கிரீம் குச்சி வச்சு நம்ம ஃபிளவர் வாஷ் செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து ஃபிளவர் வாஷ் மட்டும் செய்வது கிடையாது அப்புறம் ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிணோம் அதேபோல் நம்ம ஐஸ் கிரீம் குச்சை வச்சு நிறையா கிஃப்ட் ரெடி பண்ணலாம் ஆனால் அதுவே நம்ம வீட்டில் செஞ்சு வைச்சோனா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கூடை பின்னுறதுலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப ஈசி அந்த ஒயர மட்டும் வாங்கிகிட்டு நம்ம அதை வெச்சு பின்னினோனா நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே தயாரிச்சுக்க முடியும் அது மட்டும் நம்ம வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்களுமே நம்மளே செஞ்சு வைச்சோனா அதை பார்க்க இன்னும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப அது பார்த்து இதேபோல் நம்மளும் செய்யணுன்ற அந்த ஆர்வமும் இருக்கும்